உங்களுக்கு தெரிந்த இயற்கை மருத்துவத்தை பற்றி சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்ச இயற்கை மருத்துவம்னா உணவே மருந்துனு தான் சொல்லுவேன் ஏன்னா நான் சமைச்சி சாப்பிட்றதுனால அதுலேயே வந்து அதிகமாக பொடிகள் அதாவது மளிகை கடையில் கெடைக்குற பொடிகள்லாம் வந்து சேர்க்க மாட்டேன் என்ன காரணம்னு கேட்டால் போன தடவை என் பக்கத்து வீட்டுகார அக்கா வந்து ஒரு மூணு நூறு ரூபா நோட்டை கொண்டு வந்து எங்கிட்ட கொடுத்தாங்க கலர் பிடிச்சிருக்கு இதை இதை சரிபண்ணி கொடு அப்படின்னு இது எப்புடி அக்கா பிடிச்சுச்சுன்னு கேட்டேன் மசாலா பொடி டப்பாவில் வச்சிருந்தேன் வீட்டுக்காரருக்கு தெரியாமல் அந்த கலர் அப்பிடிச்சு அப்படினாங்க அப்போ தான் எனக்கு அதிர்ச்சி ஆச்சு ஓ இந்த அளவுக்கு வந்து கெமிக்கல் வேலை செய்கிறாங்க அப்படினு அதுலேருந்து நான் வந்து அதிகபட்சமாக என்னோட சமையல் தெரிஞ்ச வரைய செய்ய ஆரம்பித்தேன் அதை எங்கள் பாட்டியெல்லாம் என்ன செய்வாங்களோ அதை அவங்ககிட்ட கேட்டு கேட்டு செஞ்சு பழகுனேன் அது மட்டும் இல்லாமல் சாதாரணமாக வந்து ஒருத்தர் சாப்பிட்றமுனா உணவு வந்து ரசித்து ருசித்து பொறுமையாக சாப்பிடணும் அவசர அவசரமாக சாப்பிட்டுட்டு அப்போவே வந்து நெறையா தண்ணி குடிக்கக்கூடாது ஏன்னா நம்ம வயிற்றுல ஜீரண சக்திக்கு வந்து இடம் கொடுக்கணும் அதாவது உணவு வந்து மெதுவாக வந்து இறங்குறப்ப தான் செரிமானம் ஆகி நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் கெடைக்கும் ஆனால் நெறையா பேர் தோசை சாப்பிட்டாங்கனா உடனே தாகம் எடுக்கிற மாதிரிதான் இருக்கும் அதுக்காக வந்து ஒரு லிட்டர் தண்ணியை உடனே ஒரே நேரத்தில் குடிக்கிற மாதிரி குடிப்பாங்க அப்போ என்னாகுனா அந்த தண்ணி வந்து நீட்டாக அந்த தோசைய வந்து நம்ம அடிவயிற்றுல கொண்டு போயி அமுக்கிவிடும் அப்போ செரிமானம் ஆகாமயே அடுத்த ஒரு மணி நேரத்தில் அவங்களுக்கு வந்து சரி நம்ம பாத்ரூம் போய்ட்டு வந்தால் தான் ஃபிரீயாக இருக்கும்னு ஒரு வயிறு உப்பின மாதிரியே ஒரு ஃபீலிங் ஆகும் அதுக்கு வந்து தான் நான் சொல்கிறது சாப்பாடு வந்து செரிமானம் ஆகிற மாதிரி பொறுமையா சாப்பிடணும் அவசரபடக்கூடாது அதுவும் இல்லாமல் ராத்திரி வேளையில வந்து குக்கர் சாப்பாடு தவிர்க்கணும் அதுவும் மெயினாக வந்து பிரியாணி போன்ற ஐட்டங்களில் வந்து அதில் அதிகபட்சமாக வாய்வு வந்து பிடிச்சி வைச்சிருக்கும் அதை சாப்பிட்றப்ப நம்மளுக்கு வந்து ராத்திரி தூங்க முடியாமல் சிரமப்படுத்தும் அதிகாலையில் செரிமானம் இல்லாமத்தான் நம்மளுக்கு வந்து பாத்ரூமே போகிற மாதிரி வரும் அதே வந்து சாயந்தரம் நேரம் லைட் ஐட்டங்கள் அதாவது இட்லி தோசை வேணா கஞ்சி கூட குடிக்கலாம் அதில் தப்பே கிடயாது காலையில் ராஜா மாதிரி சாப்பிடணும் மத்தியானம் வந்து ஒரு முதலாளி மாதிரி சாப்பிடணும் சாயந்தரம் ஒரு ஏழையாக முடிஞ்சால் பிச்சக்காரன் மாதிரி சாப்பிடணும் அதுதான் என்னோட கருத்து